எங்கள் பகுதியில் உள்ள மக்கள் வந்து எங்கங்கே போகணுன்னு விருப்பப்படுவாங்கன்னா மோஸ்ட்லி வந்து இப்போ இந்த ஆலயங்கள் கோவிலுக்கு போக தான் விருப்பப்படுவாங்க திருச்செந்தூர் திருக்கடையூர் திருத்தணி அந்த முருகன் அந்த ஆறுபடை வீடுகள் அங்கே போகணுன்னு இங்கே பக்கத்தில் எங்கள் பக்கத்து வீட்டு எங்கள் பகுதிகள்ல இருக்கிறவங்கள்லாம் வந்து எப்பையுமே கோவிலுக்கு போகணுன்னு தான் சொல்லிட்டுருக்காங்க அதிகமாக விருப்பப்படுறது வந்து அவங்களுக்கு வந்து புண்ணிய ஸ்தலங்கள் கோவிலுக்கு போகணும் அப்புறம் வந்து ஒரு ஆசை இருக்கு எல்லாருக்குமே அந்த இது இது இந்த பக்கத்துக்கு வீட்டில அவங்களுக்குலாம் வந்து தனுஷ்கோடிக்கு போகணுன்ட்டு அது தனுஷ்கோடி அழிஞ்ச கதையை வந்து ஒரு ஒன் டூ ஒன் இயர்ஸ் டூ இயர்ஸ் பேக் தான் வந்து முதமொதலா யூட்யூப்பில பார்த்தேன் அது வந்து அவ்வளோ கொடூரமாக இருந்துது தனுஷ்கோடி அழிஞ்சிதுன்னு சொன்னோன அப்புறம் அழிஞ்சு இப்போ அது வந்து இப்போ அழிஞ்சு ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு மேலே ஆகுது இப்போ அழிஞ்சு அது மறுபடியும் வந்து புதுப்பிச்சு அது வந்து இப்போ டூரிஸ்ட்டு ப்ளேஸாக அறிவிச்சிருக்காங்க இப்போ அந்த நம்பளோட இந் நம்மளோட இந்தியாவோட ரோடு வந்து அங்கே தனுஷ்கோடிக்கு தான் போய் முடியிது அந்த இடம் வந்து ஒருமாதிரி கர்வாக வளைவாக இருக்கும் அந்த இடத்துக்கு போகணுன்னு எங்கள் மக்கள்லாம் ரொம்ப ஆசைப்படுவாங்க அதைவுட்டா அப்புறம் புண்ணிய ஸ்தலங்கள் அந்தமாதிரி டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் விட்டால் அதுக்கு அடுத்தது தான் வந்து ஊட்டி கொடைக்கானல் அந்த மாரி சைடுலலாம் போகணுன்னு விருப்பப்படுறாங்க ஊட்டி கொடைக்கானல் போகணுன்னா வந்து நம்பளமாதிரி இருக்கிற பசங்களாம் விருப்பப்படுறாங்க கொஞ்சம் வயசானவங்களாம் வந்து அவங்களுக்கு வந்து வயசாயிடுச்சா அப்புறம் வந்து அந்த மாரி டூரிஸ்ட் ப்ளேஸ்லலாம் போய் ஒன்றும் அவங்க என்ஜாய் பண்ண போகறது கிடையாது அவங்க இங்கே ரொம்ப போகணுன்னு விருப்பப்படுறது வந்து கோவில் தான் தான் கோவில் அதமாதிரி அமைதியான இடம் அவங்களால வந்து இப்போ டூ ஹில்ஸ் ஸ்டேஷன்க்குலாம் போனால் அங்கே இருக்கிற கிளைமேட்க்கும் இப்போ அவங்க இங்கே நம்ப சைடில் இருந்த கிளைமேட்க்கும் அவங்களுக்கு வந்து ஒத்து வராது அதனால் வந்து அவங்க போகணுன்னு இப்போ விருப்பப்படுற இடம் வந்து கோவில் அந்த மாதிரி இடங்கள் தான் அப்புறம் அந்த வயசு பசங்க தான் வந்து ஹில்ஸ் ஸ்டேஷன் அந்தமாதிரி பைக்கில ரைடு போகறது பைக்கில வந்து லாங் ரைட் போணும் இந்தமாதிரிலாம் விருப்பப்படுறாங்க நம்ப நம்ப ஏஜ்ல உள்ள பசங்க அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து இப்போ ஒன்றும் தெரியாது அவங்க வந்து ஸ்கூலில் பார்க்கறது தான் அதில் வந்து இந்த குட்டி குட்டி இந்த வாட்டர்டு ப்ளேட்டிங்ஸ்லாம் இருக்குல்ல அந்தமாதிரி இடத்துக்கு போகணுன்னு விருப்பப்படுறாங்க அப்புறம் மோஸ்ட்லி இந்த திருவிழாவில ராட்டினம் சுற்றுறதுக்குலாம் வந்து விரும்புறாங்க அந்த மாரி இருக்காங்க